கிளாசிக்கல் வந்து நான் அவ்வளவா பாட விரும்ப மாட்டேன் எனக்கு வந்து இந்த நவீன இசைதான் ரொம்ப பிடிக்கும் இந்த ட்ரம்ஸ் பியானோ வைலின் அந்த மாதிரி இசைகள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இசை கச்சேரியுமே நான் கேட்பேன் எனக்கு வந்து இந்த கான்செர்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப கேக்கணும்னு ஆசை அது மாதிரி ஏ ஆர் ரகுமான் கான்செர்ட் யுவன் சங்கர் ராஜா கான்செர்ட் இந்த மாதிரியான கான்செர்ட்ஸ்லாம் வந்து நிறைய இடத்துல பண்ணுறாங்க அதெலாம் வந்து ஒரு மாதிரி நல்ல வைப்போட எல்லாரும் பாப்பாங்க கேட்பாங்க அதனால எனக்கு வந்து பொதுவாக நவீன இசை மேலதான் ரொம்ப இன்ட்ரஸ்ட் அதிகம் நான் சும்மா வீட்டில் இருந்தாலுமே வந்து நம்ம ஒரு டைம்பாஸ்க்கு ஒரு கிளாசிக்கல் எடுத்து பாட மாட்டோம் இந்த மாதிரி நவீன இசையைதான் எடுத்து பாடுவோம் அதனால வந்து அதுலேயே நமக்கு தெரியுதுல நம்ம மனசுக்கு வந்து எந்த மாதிரியான இசை பிடிக்குதுனு ஆனால் கஷ்டம் எதுன்னு கேட்டீங்கனா என்ன பொருத்தவரைக்கும் கிளாசிக்கல் தான் ஏன்னா எனக்கு பொதுவாக கிளாசிக்கல்ல பற்றி ரொம்ப தெரியாது அதனால நான் அதை கஷ்டனு சொல்கிறேன் ஆனால் சின்ன வயதில் இருந்தே சில பேர்லாம் கற்றுக்கிறாங்க கிளாசிக்கல் அதாவது பிறந்து ஒரு நாலு வயசுலேயே வந்து கிளாசிக்கல்லாம் வந்து ரொம்ப அழகாக சின்ன சின்ன குழந்தைங்கல்லாம் பாடுறாங்க அந்த வயசில் இருந்தே கிளாசிகலை ஸ்டார்ட் பண்ணாதான் நம்ம பெரிய வயசுல நம்ம ஒரு நல்ல ரீச்சுக்கு போகலாம் நல்ல ஒரு சிங்கர் ஆகலாம் இந்த மாதிரி வீணை இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப சூப்பராக வாசிப்பாங்க அந்த மாரி எல்லாம் கத்துக்குணும்னா அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் இப்ப இருக்கிற நவீன இசைக்கும் கிளாசிக்கலுக்கும் வந்து நிறைய டிஃப்ரன்ஸ் இருக்குது இதெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே கத்துக்கிறாங்க கிளாசிக்கல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கிறாங்களோனு எனக்கு தோணுது அதனால வந்து எனக்கு பிடிச்சது வந்து நவீன இசைதான் எது கஷ்டோம்னு கேட்டிங்கனா கண்டிப்பாக வந்து கிளாசிக்கல் தான்